கேமராவை யூஸ் பண்ணி ரீல்ஸு ஷார்ட்ஸ் அப்படி எடுக்குறீங்களானு கேட்டால் ஆமாம் எடுத்துட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஒரு புகைப்படம் சொல்ல முடியாததை ஒரு காணொளி எளிதாக கடத்திவிட முடியும் மக்களுக்கு புகைப்படத்தில் நம்மளுடைய கருத்துக்களை ஒரு அசைவு இல்லாத ஒரு பிம்பமாக தான் காட்ட முடியும் ஆனால் காணொளி மூலிமா நம்ம என்ன சொல்ல வர்றோம் அப்படின்ற கருத்துக்களை ஒளியோடையும் ஒலியோடையும் மக்களுக்கு ரொம்ப எளிமையாக நமக்கு மக்களுக்கு அந்த விஷயத்த கடத்திட முடியும் அதுவும் இல்லாமல் புகைப்படம் சென்று சேருகிறத விட மக்களுக்கு ஒரு ஒரு ஒரு சவுண்டோடு ஒரு ஆடியோவோடு கேட்கும்போது அது இன்னுமும் மக்களுக்கு ஈஸியாக புரியும் அவுங்க அவங்களுடைய உள்ளுணர்வில் ஈஸியாக கலந்துடும்